நான் ஸ்கூல் புதுசாக ஜாயின் பண்ண போகிறப்ப நான் ஜாயின் பண்ணவொடன்னே என்ன ஒரு வாரத்தில் என்ன பண்ணுறாங்க எங்களை வந்து செமினார் கண்டக்ட் பண்ண சொல்கிறாங்க அதை பண்ணுறப்போ வேற ஒரு டீச்சரோட சேர்ந்து பண்ண சொல்கிறாங்க அவங்களும் புதுசு நானும் புதுசு எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அறிமுகம் இல்லை அவங்க கூட கொஞ்சம் நேரம் நானும் ஸ்பென்ட் பண்ணி நான் அவங்களோட பழகி நாங்கள் வந்து நிறைய டைம் எடுத்து ஒரு ஒரு ஒரு நாங்கள் புரிஞ்சு அந்த க்ளாஸ் எப்படிலாம் கரெக்டாக இருக்கணும் எப்படி அதை முடிக்கணும் அப்டிலாம் சேர்ந்து பேசு முடிவெடுத்து நாங்கள் செமினார் க்ளா கண்டக்ட்டை முடித்து கொடுத்தோம்